நான் ரீசன்ட்டாக சமைச்ச உணவு எதுனு பார்த்தா பயிர்சாதம் பயிர்லா போட்டு பண்ற ஹெல்த்தியான ரைஸ் இது வந்து பர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணன் அண்ட் இதோடய ரிசல்ட் வந்து நல்லா வந்துருந்தது அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரைஸ் இது வந்து நான் சமைக்க வந்து கஷ்டப்படவே இல்லை ரொம்ப ஈசியாகவே கற்றுக்கிட்டேன்